எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கனா சினிமா தான் இப்போ நான் ரீசெண்ட்டாக போன படம் வந்து இன்டெட்ரிக்கல் ஃபிலிம் இஸ் எ வடக்குப்பட்டி ராமசாமி அந்த வடக்குப்பட்டி ராமசாமி படம் பார்த்தீங்கனா நம்மளோட ஆக்டர் சந்தானம் தான் ந லீட் ரோல் பண்ணிருந்தார் அந்த படத்தோட தீம் பேஸ் ஸ்டோரி பார்த்தீங்கனா கதை என்ன அப்படின்னா ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிறவங்க கடவுள் மீது பக்தி உள்ளவங்க நிறையா பேர் அங்கே பக்தி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அது வெறும் கல் அந்த பக்தியை வச்சு மக்களை முட்டாளாக்கி எப்படி பணம் சம்பாதிக்கிணும் அப்படின்றது தான் அதோட கதை அந்த ஃபிலி அந்த கதையோட நீளம் பார்த்தீங்கனா ஒரு ரெண்டரை மண் நேரம் இருந்துச்சு அந்த ரெண்டரை மண் நேரம் ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு சினிமா அதோடைய தயாரிப்பாளர் டேரக்டர் இவங்க எல்லாருமே ரொம்ப எஃபர்ட் கடினமான உழைப்பை போட்டு தான் அந்த படம் எடுத்துருந்தாங்க அது இப்போ ரொம்ப வெற்றிகரமாக திரையரங்கில் ஓடிட்ருக்குன்னு நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் கிளாசிக்கல் ஃபோக் மியூசிக் அதாவது நாட்டுப்புற கலை தாரை தப்பட்டை நம்மளோட நம்பளோட கிராமங்களில் வீடுகளில் தேர்திருவிழா போட்டாங்க அப்படின்னா அங்கே ஒன்று நடக்கும் இல்லையா நம்பளோட சாமிக்கு முன்னாடி எல்லாம் சுத் ஊர்வலம் சுற்றிவரக்குள்ள சாமிக்கு முன்னாடி எல்லாம் டான்ஸ் ஆடிகிட்டு இந்த இசை இசைன்னு கேட்டோன்னே மனசுக்கே ஒரு சந்தோசம் தருது அந்த நம்பளோட பாரம்பரிய இசை எல்லாம் கேக்கக்குள்ளே ரொம்ப நல்லா இருக்கும் அது ஒரு ஒன்னார் ப்ரோக் ஒரு கலை நிகழ்ச்சிமாதிரி கொடுப்பாங்க நம்ப ஊர் மக்களுக்கு அந்த தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதுவும் இல்லாமல் பார்த்தீங்கனா கபடி கபடி பிடிக்காதவங்க இங்கே யார் இருக்கா அப்படி நீங்கள் பார்த்தீங்கனா கபடி ஒரு ஒரு மேட்ச்லையும் அந்த கபடி அந்த பசங்க விளாட்றதலாம் சுற்றி மக்கள் வேடிக்கை பார்த்து கைதட்டி அதுக்கு அவங்களுக்கு பரிசளிக்கும் விதம் இது எல்லாமே அந்த கபடின்ற ஒரு கபடியில மட்டும் தான் நடக்கும் மற்ற எந்தவொரு ஸ்போர்ட்ஸும் பார்த்தீங்கனா அந்த அளவுக்கு இருக்காது ஆமாம் நம்ம மியூசிக்கை பற்றி பேசிட்டுருந்தோம் பாட்டு நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி கலைநிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கனா கலைநிகழ்ச்சி எல்லாம் ஒன்றும் அதில் பெருசாக இருக்காது பெருசாக இருக்காதுன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அந்த கலைநிகழ்ச்சியில அவ்வளோ இருக்கு என்ன சொல்லுறது ஒரு கரகாட்டம் கரகாட்டம் எல்லாம் பார்த்தீங்கனா அங்கே இருக்கிற ஒலிக்கிற இசை அவங்க பாடுற பாட்டு அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த பொழுதுபோக்கு இந்த சினிமா இப்போலாம் பொழுதுபோக்காக மாறிடுச்சு ஒரு நைன்டீன் செவன்டீன் எல்லாம் பார்த்தீங்கனா ஒரு ப்ளாக் அண்ட் ஒயிட் ஸ்கிரீனில் ஒரு அந்த அளவுக்கு இல்லாமல்தான் இருந்துச்சு பட் டூகேயில பார்த்தீங்கனா அதோட இது அப்படி வேறு லெவலில் க்ரோன் ஆயி இப்போ அது செம்மையாக போயிட்டுருக்கு சினிமா இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சினிமா சினிமா வந்து ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒரு ஒரு விதமான அர்த்தத்தை ஏற்படுத்தி இருக்கு பார்க்குற நம்பளுடைய மக்களுக்கு அது பொழுதுபோக்காகவும் இருக்கு அது இல்லாமல் இப்போதிக்கு வேறு எதுவும் இல்லைனு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதுமட்டும் இல்லாமல் கபடி கபடி கபடி நான் என்ன சொல்லுறது நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் கபடியில நான் சப்ஸ்டியூட்டாக தான் இருந்துருக்கேன் நான் சி சிறுவயதில் படிக்கக்குள்ளே பார்த்தீங்கனா ஸ்கூல்ஸில்லாம் நாங்கள் சப்ஸ்டியூட்டாக தான் சேர்ப்பாங்க நான் ரொம்ப மெயின் லீடான ப்ளேயர் எல்லாம் கிடையாது

அந்த சினிமா சினிமா கபடி நாட்டுப்புற நிகழ்ச்சி எல்லாமே ரொம்ப நல்லது நல்லா இருக்கும் எல்லாருமே ஒரு ஒரு எண்டர்டைமெண்ட்டுக்கு நம்ப அதை பார்க்குறோம் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதை பொழுதுபோக்காக பார்க்குறவரைக்கும் அது நல்லா இருக்கும் கலவரம்ன்னு பார்த்தா அது கலவரத்துலையும் முடியும் நன்றி